நாங்கள் விவசாயம் செய்வதால் அதற்கு துணையாக இருக்கும் கால்நடைகளை வளர்த்து வருகிறோம் என்னிடம் ஐந்து கோழிகளும் நான்கு ஆடுகளும் ஒரு மாடும் இருக்கிறது வளர்த்து வருகிறேன் இவைகளை கோழியை கூடையில் இரவில் அடைத்து வைப்போம் அதை காலையில் திறந்து விட்டு அந்த இடங்களை சுத்தம் செய்து அதற்கு தானியங்களை உணவாக கொடுக்கிறோம் அரிசி சோளம் கம்பு முதலிய தானியங்களை அவற்றிற்கு கொடுக்கிறோம் அவற்றை அது அருந்திவிட்டு நீர்க்குடித்து விட்டு வயலில் இருக்கும் பூச்சு புழுக்களை சாப்பிடுவதற்கு சென்றுவிடுகின்றன நான்கு ஐந்து ஆடுகள் வளர்க்கிறோம் அவைகளையும் தொழுவத்திலிருந்து காலையில் பிடித்து வேறு இடத்திற்கு மாற்றி கட்டிவிட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்கிறோம் அவற்றிற்கு காலையில் தழை எதாவது உணவு அருந்த கொடுக்கிறோம் பிறகு அவற்றிற்கு தீவனம் நீர் கொடுக்கிறோம் அருந்துகிறது மாடு இருக்கிறது அவற்றையும் தொழுவத்தில் இருந்து வேறு இடத்திற்கு மாற்றிக் கட்டுகிறோம் பிறகு அந்த இடத்தை சுத்தம் செய்து சாணி அவை சாப்பிட்டு எஞ்சிய பொருட்களை சுத்தம் செய்து பிறகு மாடுகளை வெளியில் கட்டி இருக்கும் இடத்திற்கு தீவனம் கொடுக்கிறோம் அதற்கு பிறகு வயலில் மேய்க்க அழைத்து செல்கிறோம் வயலில் மதியம் வரை அவை மேய்கிறது பிறகு பிடித்து வந்து நீர் அருந்த கொடுக்கிறோம் பிறகு அவை அதையும் உறங்குகிறது சிறிது நேரத்திற்கு பிறகு மாலையில் வயலில் பிடித்து சென்று கட்டிவிடுகிறோம் அங்கு இருக்கும் புற்களை மேய்கிறது இரவில் மீண்டும் வீட்டிற்கு பிரித்து வந்து தொழுவத்தில் கட்டுகிறோம் நாள் முழுவதும் அவை பசும் தீவனங்களை மேய்வதால் இரவில் காயிந்த புற்களை உணவாக கொடுக்கிறேன்